ஆ எனக்கு பிடிச்ச சமையல்னா எனக்கு ரொம்ப சிக்கன் பிடிக்கும் சிக்கன் கிரேவினா நல்லா செய்வேன் அதே நாட்டுக்கோழின்னா நல்லா சா எனக்கு ரொம்ப பிடிக்கும் மட்டன்லாம் பிடிக்காது அதுவும் நண்டு நண்டு எடுத்து நல்லா ஆட்டு கொழ உரல்ல போட்டு நல்லா இடித்து அதை நல்லா சூப்பு மாதிரி வச்சு குடிச்சோம்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் எங்கள் ஊருக்கு போனோம்னா எங்கள் அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா வயல்காட்டில் போய் நண்டு பிடிச்சிட்டு வருவாங்க நண்டை பிடிச்சிட்டு வந்து ஆட்டுக்கல்ல போட்டு நல்லா இடித்து அதை வெள்ளை துணியில போட்டு நல்லா பிழிஞ்சி அதை எடுத்து நல்லா மிளகு சீரகம்லாம் இடித்து போட்டு நல்லா ரசம் வச்சு தருவாங்க அது நல்லா விரும்பி நான் சாப்பிடுவேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சளிக்கெல்லாம் அவ்வளோ நல்லாயிருக்கும் அதே மாதிரியே சிக்கன் கிரேவி சிக்கன்ல வந்து உருளக்கிழங்க நல்லா வேக வச்சி வெட்டி போட்டு அந்த உருளக்கிழங்க வந்து இஞ்சி பூண்டு நல்லா வணக்கி வெங்காயம் தக்காளியெலாம் வணக்கிட்டு நல்லா கறியை எண்ணெய்லேயே தாளித்து எண்ணெய்லேயே நல்லா வணக்கி சிக்கன் மசாலா போட்டு கிரேவி செஞ்சோம்னா நான் நல்லா விரும்பி சாப்பிடுவேன் ரசம் ஊற்றி அந்த சிக்கன் போட்டால் சும்மா சும்மா அன்னைக்கு நான் சோறு சாப்பிட்டுக்கிட்டே இருப்பேன் அதே மாதிரியே மீன் ஃப்ரை மீன் ஃபிஷ்ஷை வந்து நல்லா கொழம்பு வச்சால் எனக்கு சுத்தமாக பிடிக்காது எண்ணெய்ல போட்டு நல்லா பொறித்து எடுத்தேன்னா நல்லா ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரியே என்ன அப்படி இறால் பிடிக்கும் எனக்கு இறால் வந்து கறி மாதிரியே இருக்கும் அது சமைச்சம்னா எனக்கு ஸோ ரொம்ப புடிக்கும் அதே மாரி வாழக்காய் வாழக்காய வந்து தோல் சீவிட்டு நல்லா நீல வாக்கில் வெட்டி அதை வந்து தோசை கல்ல போட்டு நல்லா ஃபிஷ் மாதிரியே வறுத்து சாப்பிட்டம்னா எனக்கு ரொம்ப இஷ்டம் அதே மாதிரியே கத்திரிக்காய் கத்தரிக்காயில் வந்து வாழக்காய் போடுகிற மாதிரியே கடலைமாவு பிரட்டி பஜ்ஜி போட்டோம்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் கொடமிளகாய் பஜ்ஜி ரொம்ப பிடிக்கும் அதேமாரி எனக்கு ரொம்ப பிடிச்ச ஐட்டம்னால் பானிபூரி பானிபூரி வந்து நான் ரொம்ப விரும்பி சாப்பிடுவேன் சாப் நல்ல எங்கே போனாலுமே எங்கள் ஹஸ்பண்ட் வந்து எனக்கு வந்து பானிபூரி தான் வாங்கிக் கொடுப்பாரு எனக்கு பானிபூரினால் ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரியே காளான் காளான் வந்து முட்டைகோஸ் போட்டு வீட்டிலே செஞ்சு சாப்பிட்டேன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரியே பீஸா பர்கரு இதெல்லாம் நான் விரும்பி சாப்பிடுவேன் ஜங்க் ஃபுட் ஐட்டம்னால் எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி எங்கே போனாலும் சிக்கன் பிரியாணி எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது வந்து சிக்கன் பிரியாணி தான் பிடிக்கும் அதுவும் லெக் பீஸ் முட்டையோட சேர்த்து சாப்பிட்டா ரொம்ப அருமையாக இருக்கும் அதுக்கு தயிர் பச்சடி வச்சி சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும் அதே மாதிரியே முழு கோழியை வாங்கி அதை கழுவிட்டு மஞ்சத்தூள் போட்டு கழுவிட்டு அப்படியே மிளகாத்தூள் சிக்கன் மசாலா சிக்கன் சிக்ஸ்டி ஃபை மசாலா இஞ்சி பூண்டு தயிர் எல்லாம் போட்டு பிரட்டி அடுப்பில் வச்சி நல்லா சுட்டுறணும் நல்லா சூடு பண்ணிட்டு எண்ணெய்ல பொறிக்கக்கூடாது அப்படியே வாட்டிவிட்டு அதுக்கப்பறமாக அதை எண்ணெய்ல போட்டு பொறித்து சாப்பிட்டா ரொம்ப அருமையாக இருக்கும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் முழு கோழியை அப்படியே பொறித்து சாப்பிட்டா ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரியே எனக்கு வந்து வெஜிடேரியனை விட எனக்கு நாண்வெஜ் தான் ரொம்ப பிடிக்கும் மீனை விட கருவாடு பழைய சோறு வச்சு கருவாடை நல்லா அடுப்பில் போட்டு சுட்டு அதை கடித்து சாப்பிட்டா ஒரு குண்டான் பழைய சோறாக இருந்தாலும் நான் சூப்பராக சாப்பிட்டுக்குவேன் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் தயிர் போட்டு கரசி கம்பங்கூழ் வச்சி சின்ன வெங்காயம் கடிச்சிகிட்டு சாப்பிட்டா எனக்கு அதை விட ரொம்ப இஷ்டமாக பிடிக்கும் அதே மாதிரியே ராகி கூழ் ராகி கூழ் செஞ்சு அதுக்கு வந்து கோழி கறியை நல்லா வறுத்து பக்கத்தில் வச்சிக்கிட்டு கோழிக்கறி ஒரு கடி ராகி கூழ் கொஞ்சம் குடிச்சோம்னா அதை விட அருமை வந்து எதுலேயுமே கிடையாது எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும்